எங்கள் எங்களுடைய பகுதியிலியே ஒரு வந்து அண்ணா பார்க் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து காத்தால எல்லோரும் எல்லோரும் நிறையா பேர் வந்து காத்தால எழுந்திரிச்சி எல்லாம் நடை பழகுவாங்க அதே மாதிரி அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரி ஏரிக்கரையில் வந்துட்டு நிறையா பேர் வந்து உட்காந்துருப்பாங்க உட்காந்துட்டு காத்தால எல்லோரும் வந்து அழகா பேசிட்டு இருப்பாங்க நடப்பாங்க அதனுடைய அந்த ஏரி உடைய வந்து அந்த காட்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்